எனக்கு தெரிஞ்சளவுக்கு அதோட அளவு வந்து இருக்கு ஆனால் வந்து அதோட அளவு கம்மியாக இருக்குன்னு தோணுது ஏன்னா ஊடகம் கல்வி அமைப்பிலலாம் வந்து தமிழ்மொழின்றது இப்போ ஊடகத்திலலாம் வந்து கல்வியை வந்து கம்மியாகதான் எடுத்து வச்சுருக்காங்க அதாவது தமிழ வந்து கம்மியாக வச்சுருக்காங்க யாருக்கும் வந்து தமிழ் அவங்களோட சொந்த மொழி தமிழாக இருந்தாலும் தமிழில் வேகமாக அவங்களால அந்த எழுதுவாங்கள்ல அதில் எழுதமுடியாது ஆனால் வந்து ஆனால் அவங்களால ஆங்கிலத்தில் எழுதணும்னா எழுதமுடியும் அவங்க தமிழையும் இது பண்ணிருந்தாலும் ஊடகத்தில் வந்து அவங்க ஆங்கிலத்தை தான் நிறைய பயன்படுத்தவேண்டியதாக இருக்கு ஏன்னா ஆங்கிலத்தோட தேவை அதிகமாக இருக்குன்றதால ஆங்கிலத்தோட தேவைதான் அதிகமாக இருக்கு கல்விலேயுமே இப்போ வந்து நம்ம நம்ம நாட்டில் மட்டும்தான் தமிழ் மொழியை பேச முடியுது ஆனால் மற்ற நாடுகளில் எல்லாத்துலேயுமே ஆங்கிலம் தான் தேவைப்படுதுன்றதால் எல்லோருமே ஆங்கில வழிக்கல்வியை வந்து தேடி போய்ட்ருக்காங்க ஆனால் தமிழ்மொழியோட முக்கியத்துவம் வந்து அவங்ளோட மொழின்ற தாய்மொழின்ற தேவைன்றது அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அதோட அளவு போதுமான அளவு இருக்குன்னு நினைக்கல ஆனால் இருக்கு ஆனால் அதோட தேவை வந்து அவங்க யாருக்கும் புரியமாட்டேங்குது கல்வியை கல்வியில் வந்து எல்லோருமே ஆங்கிலத்தைதான் தேடி போய்ட்ருக்காங்க